இந்தியாவில் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே மருத்துவம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்குது அதுலேயும் கிராமத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து ரொம்ப ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே டாக்ட்ரு மட்டும் தான் இருக்காங்கள் அதில் இரண்டு மூன்று நர்ஸுங்க இருக்காங்கள் அதில் எல்லா நோய்க்கும் வந்து நீண்ட வரிசை இருக்கும் அந்த நீண்ட வரிசை இல்லாத ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குனா ஒரு ஒரு நாலஞ்சு டாக்ட்ர் நாலஞ்சு விதமான நோய்க்கு மருந்து கொடுக்குற மாதிரி டாக்ட்ர் இருந்தால் பரவால்லை அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து நர்ஸு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் ஆரம்ப சுகாதார நிலையம் கரெக்டாக இருக்கும் ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கும் அதில் எல்லா நோயாளியும் போய் அதில் தான் வைத்தியம் பார்த்துக்கிருக்காங்கள் அப்படி இல்லாமல் அந்த மா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இரண்டு மூன்று இடத்தில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து இரண்டு மூன்று இடத்தில் இருந்ததுன்னால் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும் மக்களுக்கு ரொம்ப அவங்க எந்தந்த ஊருக்கு அருகில் இருக்கோ அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்ப்பாங்கள் நம்ம எங்களுக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் பெருசாக இருக்குது அந்த கடலூர் மாவட்டம் மட்டும் தான் அங்கே நாங்கள் போக முடியும் வேறு வேறு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது அந்த பணம் இல்லாதவங்கள் வைத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நடுத்திர ம மக்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படினு பார்க்கும் போது அவங்களுக்கு பணம் விரயம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த கவர்மண்ட் ஹாஸ்பிட்டல்லே நல்ல வசதி உள்ள ஆஸ்பத்திரியாக இருந்தால் இந்தியாவுக்கு பரவாயில்லை மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது யூகேவும் லண்டனை விட நம்ம நாட்டில் வசதி கொஞ்சம் கம்மி தான்